எனக்கு பிடிச்ச உணவுன்னா வந்து நிறையா இருக்கு அது ரொம்ப பிடிச்சதுனா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இப்போ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் பாஸ்மதி ரைஸில் பண்ண பிரியாணி அதுக்கப்புறம் முட்டை இதெலாம் பிடிக்கும் இந்த இந்த சிக்கன் பிரியாணியில வந்து லெக் பீஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பிரியாணி சாப்பிடம்போது தயிர் தயிர் தொக்கு தயிர் தொக்கு தக்சீர் பச்சடி யூஸ் பண்ணி சாப்பிடுவன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மைனஸ் யூஸ் பண்ணி அது சாப்பிடுவன் நல்லா இருக்கும் சாஸ்ஸு எல்லாம் போட்டு சாப்பிடுவன் அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி அதுவும் குழம்பு வந்து சிக்கன் சிக்கன் குழம்பு இல்லைனா மட்டன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்னா பிடிக்கும்னா பரோட்டா ரொம்ப பிடிக்கும் பரோட்டா வந்து இப்போ பிச்சுபோட்டு குழம்பு சால்னா குழம்பு ஊற்றி ஊற அந்த குழம்பில் ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அது சாப்பிட்டோன ஆம்லெட்டு நான் போட்டு சாப்பிடுவேன் இந்த தக்காளி சாப்பாடு அதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும் தக்காளினாலே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செய்வாங்க